எங்கள் கலாச்சாரத்தில் திருமணம் வந்து எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்ம வாழ்க்கைக்கு வந்து அடிப்படையே திருமணம் தான் அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பெண்ணு வீட்டில் இருந்து ஒரு அவங்க ஜாதகத்தை வாங்கிகிட்டு வருவாங்க பெண் வீட்டு ஜாதகத்தை அதை வாங்கிகிட்டு வந்து மாப்பிள ஜாதகத்தை வச்சு பார்ப்பாங்க செட் ஆய்டுச்சுன்னா என்னப் பண்ணுவாங்க மாப்பிள வீட்டுலருந்து பெண் வீடு பார்க்கப் போவாங்க அங்கே போய்விட்டு பெண் வீடு எப்படி பெண் வீட்டுக் கலாச்சாரங்கள் எப்படின்னு பார்ப்பாங்க அது ஓகே செட் ஆய்டுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க பெண் வீட்டுலருந்து மாப்பிள வீடு பார்க்கப் போவாங்கோ ஒரு நாள் அவங்க சொந்தகாரங்கள்லாம் கூட்டிகிட்டு போய்விட்டு கை நனைக்கிறதுனு சொல்லுவாங்க சாப்பிட்டு அவங்க நல்லா திருப்தியாக ஓகேன்ற மாதிரி வந்துவிட்டாங்கன்னா திரும்ப வந்து ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி நல்ல நாள் நல்ல முகூர்த்த நாளாக ஃபிக்ஸ் பண்ணி பத்திரிக்கை அடிக்கப் போவாங்க பெண் வீட்டாரும் சரி மாப்பிள வீட்டாரும் சரி இவங்க ரெண்டு பேரும் போய்விட்டு கலந்தாயி பேசி ஒரு நல்ல ஒரு ப்ரெஸ்ஸாக பார்த்துட்டு பத்திரிக்கை அடிக்க ஆரம்பிச்சிவிட்டு பத்திரிக்கைல வந்து அங்காளி பங்காளி மச்சான் மாமா எல்லாப் பேரையும் போட்டு மாப்பிள என்ன படிச்சிருக்கார் பொண்ணு என்ன படிச்சிருக்காங்க இதுவும் போட்டு எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா நிச்சியதார்த்த பத்திரிக்கையை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க நிச்சியதார்த்தம் வந்து பெண் வீட்டார் செலவு நிச்சியதார்த்தம் பொருத்தவரைக்கும் பெண் வீட்டார் செலவு பெண் வீட்டு சைட்டில அவங்க தான் வந்து அன்னைக்கு ஆகுற செலவு மண்டபத்துலயோ எதுலயோ வீட்டுலயோ மண்டபத்துலயோ எங்கே ஆகுதோ எல்லா செலவையும் பெண் வீட்டார் தான் பார்ப்பாங்க அது வந்து மாப்பிள வீட்டில வந்து வந்துவிட்டு அவங்க வருவாங்க பழம் தேங்காய் எல்லா வந்து பார்த்துட்டு ரெண்டு பேருக்கும் நிச்சயதார்த்தம் வச்சு ஐயர் வச்சு நிச்சயதார்த்தம் போட்டுருவாங்க நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே என்னப் பண்ணுவாங்கன்னா கல்யாணத்து பத்திரிக்கையும் அப்போவே அடிச்சு பத்திரிக்கை அடிக்கும் போதே அடிச்சிருப்பாங்க கல்யாணத்துக்கு ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி பந்தக் கால் நட்டு நலங்கு வைப்பாங்க நலங்குன்றது ஊரளவு பெருசாக இருக்கும் நலங்கு வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க அது எப்படி பண்ணுவாங்கன்னா ஊர் மக்களெல்லாம் கூப்பிட்டு கறி விருந்து வைப்பாங்க ஊர் மக்கள் சொந்தக்கராங்கன்னு எல்லாருமே வருவாங்க அது வந்து மிகப் பெரிய திருவிழா மாதிரி நடக்கும் அது வந்து ரொம்ப பயங்கரமாக செலிபிரேட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து கல்யாண நாள் கல்யாண நாளுக்கு வந்து எல்லாரையும் கூப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸு நண்பர்கள் மச்சான் சொந்தக்காரன் அத்த தம்பி அண்ணன் யாரையும் விடமாட்டாங்க எல்லாரையும் பத்திரிக்கை கூப்பிட்டு வரவச்சி திருமணம் சிறப்பாக நடந்து அவங்க வாழ்க்கையை தொடங்குறதுக்கு ஒரு நன்னாளாக இருக்கும்